இப்போ ரீசன்ட்டாக நான் வாங்கி இருந்த புக் வந்து டேமேஜாக இருக்குது பேஜஸ்லாம் வந்து திருப்ப திருப்ப ஒரு மாறி ஒட்டிட்டுருக்க மாதிரி இருக்குது கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது திருப்பும் போது அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் வந்து சரியாக ப்ரிண்ட் ஆகாமல் ஒரு பத்து நாள் குள்ளேயே வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்புறோம் வந்து பார்த்தா புக்கு வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது எல்லா கதையுமே ஆனால் வந்து மேட்ரே இல்லாத மாதிரி இருக்குது நான் படிச்ச புக்லாம் வந்து ஈஸியா புரிஞ்சுக்குற மாதிரி இருக்கும் சுருக்கமாகவும் இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது பார்க்கும் போதே வந்து குழந்தைங்கலாம் பயப்புடுவாங்க இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயப்புடுவாங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனால் யாருக்கும் வந்து படிக்கனுன்ற ஆர்வமே வராது எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் வந்து நியூஸே இல்லை அவ்வளோவா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாவே வந்து பேட் ரிவ்யூஸாக தான் கொடுப்பாங்க வாங்கி படிச்சாலும் இந்த புக் வந்து வாங்குனது ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாவே இல்லை எனக்கு காசு வந்து வேஸ்ட்டானா மாதிரி ஃபீல் ஆகுது